இப்போ வந்து ஆடு மாடுலாம் வந்து காடு மாடு கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா கொஞ்சம் இளம் கன்றுக்குட்டி வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வளர்த்து வளர்த்தாவணும் மாடு கன்று போட்டவொன்னே தானாகவே கன்றுக்குட்டி எழுந்துருச்சிரும் இருந்தாலும் அதை நம்ம அது மேலே இருக்கிற அந்த அந்த லிக்யூடு மாதிரி இருக்க அந்த இதெல்லாம் தண்ணியெல்லாம் வழிச்சு எடுத்துவிட்டு அதனோட காலில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இதெலாம் இருக்கும் ஜவ்வு மாதிரி அது இருந்தால் நடக்க முடியாது அது வந்து கால் நடக்க நடக்கும்போது அந்த ஜவ்வு வந்து என்ன செய்யும் ஒரு தோல் மாதிரி இருக்கிறது வளிச்சிக்கிட்டு போய்விடும் ஸோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் கிள்ளி எடுத்துரணும் பிறந்த ஒரு ஒரு மண்நேரம் ரெண்டு மண்நேரத்தில் அதை அழகாக நீட்டாக கிள்ளி எடுத்துவிட்டோம்னா கால் நடக்கறதுக்கு அது நல்லாருக்கும் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாளைக்கு கன்றுக்குட்டி டக்குன்னு எழுந்திரிக்காது அப்போ நம்ம என்ன என்ன செய்யணும்னா நம்ம அதை தூக்கி விட்டு தான் மாடுக்கு மாட்டோட காம்பில வச்சி வாயை வச்சி பால் குடிக்க வைக்கிணும் ஆடும் அதுபோல் தான் ஆட்டுக்குட்டி ஆனால் வந்து ஒரு ஒரு நாள்லியே வந்து துள்ளிக் குதிக்க ஆரமிச்சிரும் போட்டோன்னே இதே மாதிரி தான் மாடு கன்று போட்டது மாதிரியே தான் ஆடுக்கும் அந்த லிக்யூட்லாம் எடுத்துவிட்டு அது காலில் இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த க தோல் கழும்புகள்லாம் எடுத்துவிட்டு காலில் இருக்க கழும்புகளை தேவையில்லாத அளவுக்குலாம் எடுத்துகிட்டு கையாலே எடுத்துரலாம் நகத்தாலையே கீரி எடுத்துரலாம் எடுத்துவிட்டு அதுக்கப்பறம் மாட்டு ஒரு ரெண்டு மண்நேரம் ரெண்டு மூணு தரவை நம்ப பால் கொடுத்தோன்னா போதும் ஆட்டு காம்பில வச்சி பால் கொடுக்க கொடுத்தோம்னா ஆட்டுக்குட்டி ஒரு ரெண்டு மூணு தரவை பால் குடிச்சோன்னே துள்ளி குதிச்சு தானாகவே குடிக்க ஆரமிச்சிரும் கொஞ்சம் எ இளம்கன்றுகளை வந்து நம்ம ஆட்டுக் குட்டியும் சரி மாடும் சரி கொஞ்சம் நாய்கிட்டேருந்து மற்ற விலங்குகள்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கணும் இனப்பெருக்க செயலில் இப்போ மாடெல்லாம் பார்த்தோம்னா அதுக்கான ஊசிலாம் வந்து டாக்டர்ஸ் வந்து நல்ல ஏ ஹைப்ரிட்டான மார மாடுகளோட ஒஸ்த்தி இனப்பெருக்க ஊசி தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க அரசாங்கம் வழங்கற அந்த இலவசமான அந்த இனப்பெருக்க ஊசி தான் நம்ம பயன்படுத்துறோம் ஆடுக்கு சரி மாட்டுக்கும் சரி இந்த நல்ல இனங்களை கண்டுப்புடிக்கிறதுக்கு வந்து நம்ம தோட்டக்கலைலியும் இந்த கால்நடை மருத்துவத்துலியும் போய் சென்று கேட்டு இந்த மாதிரி இந்த இந்தம்ம இந்த மாதிரி மாடு இனங்கள் நல்லா வேணும் நிறைய பால் கறக்கக்கூடிய நல்லா மேய்ச்சல் நல்லா மேயக்கூடிய நல்லா ஆரோக்கியமான சூழ்நிலையில் வாழக்கூடிய ஆரோக்கியமாக எந்த ஒரு இடர்பாடான சூழ்நிலை வந்தாலும் இந்த மாடு வோ ஆடு மாடுலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான இனங்களாக கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி இனப்பெருக்க அந்த இனப்பெருக்க விந்துணுக்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொன்னோம்னா அதுக்கு ஏத்தமாரி அமௌண்டு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரியான அந்த அம் அமௌண்டு பே பண்ணிட்டு இதில் ப்ரைவேட்லியும் சரி இல்லை தனியார்லையும் சரி கே தனியாரோ அல்லது கவுர்மெ அரசாங்கத்து கூட ஊதியத்தில் கிடைக்கக்கூடிய நம்ம மருத்துவமனைல போய் கேட்டோம்னா அந்த இனப்பெருக்கக் கூடிய அதோடைய விந்தணுக்களை தருவாங்க அதை வந்து ஆட்டு மாடுகளுக்கு அவங்களே வந்து இன்ஜெக்ட் பண்ணி ஒரு புதிய உயிரினங்களை குருப்பாக கொடுப்பாங்க எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தோம்னா நாட்டு மாடு இருக்கு காளை மாடுலாம் பார்த்தோம்னா நாட்டு மாடு தான் அது வந்து ஏறு ஓட்டுறதுக்கு இழுவைக்கு வண்டி மாடு பயன் ப ஓட்டுவதற்கு இதெல்லாம் வந்து நாட்டு மாடு தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் காங்கையம் காளை கூட சொல்லக்கூடிய நம்ம நம்ம தமிழ்நாட்டு உடை இனம் சார்ந்த முக்கியமான காளைகளில அது ஒன்று அந்த மாடு தான் இருக்கு மாட்டுக்கு வந்து பசு மாடுல வந்து பார்த்தோம்னா சிந்து மாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வந்து என்னாது ஹைப்ரிட் மாடு தான் இருக்கு நல்லா பால் கொடுக்கும் ஒரு வேலைக்கு அஞ்சிலேருந்து ஆறு லிட்ரு கறக்கும் கொஞ்சம் மாடும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வெயில் தாங்கும் சில மாடுலாம் பார்த்தோன்னா சிந்து மாடுலாம் வந்து வெயில் தாங்காது வெயிலில் ஒரு ரெண்டு மண்நேரம் மூணு மண்நேரம் மேஞ்சிதுனாவே அதுக்கு வந்து மயக்கம் வந்து இறக்கக்கூடிய நிலைமைக்கி போய்விடும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நல்லாருக்கு ஆடு வந்து பார்த்தோன்னா வெள்ளாடு தான் நம்ம நம்ப நாட்டு தமிழ்நாட்டோட வெள்ளாடு தான் இருக்கு அடுத்து வந்து செம்பறி ஆடுகள் இருக்கு அது நம்பளோடைய பாரம்பரியமான செம்பறி ஆடு தான் இருக்கு இது எல்லாமே நம்ம பரம்பர பரம்பரையாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எல்லா பயன்படுத்துகிற ஆடு மாடுகள் தான் இருக்கு ஆரோக்கியமாக வளர்ந்துட்ருக்கு உங்களோடைய நான் எங்கள் வீட்டு வீட்டுக்கும் எங்கள் சமூகத்துக்கும் தேவையான பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த ஆடு மாடுகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு நம்பளுடைய இனமான தமிழ் இனத்துடைய அந்த ஆடு மாடுகள் இனம் அழியாமல் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்பளோட கடமை அதிகமாக நம்ம வந்து வெளிநாட்டு மாடுகளையும் ஜெர்சி மாடுகளையும் இந்த மாரி ஹைப்ரிட் மாடுகளையும் வாங்காமல் நம்ம நமக்கு தமிழருடைய பாரம்பரியமான கால்நடைகளை வளர்க்குறது அதை வந்து அதை அந்த இனம் அழியாமல் பாதுகாக்கறது நம்பளுடைய தமிழருடைய தலையால கடமையாகும்